அதாவது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுற கதாபாத்திரம் எல்லாமே ஒரு மனுஷனோட ரியலான லைஃப்ல இருந்து எடுக்கிற மாதிரி சூஸ் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் படிக்கிறவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அவங்க லைஃப்போட கம்பேர் பண்ணி அதை கண்டினியூவாக படிப்பாங்க ச்சே என்ன இது கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை தூக்கி போட்றாமல் அதை படிக்கணுங்கிறத்துக்காக கதாபாத்திரங்களை வந்து ரியல் லைஃபோட மேட்சாகிற மாதிரி ரியல் லைஃப் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எது வந்து ட்ரெண்டிங்கா இருக்கோ அந்த மாதிரி உருவாக்குவோம் சுவாரஸ்யமான கதாபாத்திரனா நம்பிக்கையான வகையில் உருவாக்க எப்படியும் செயல்முறை கேட்டிருக்கீங்க ஒரு கதை வந்து சுவாரஸ்யமாக போகணும்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே சொல்லாமல் ட்விஸ்ட் அண்ட் ஸ்டண்டிங் இருக்க மாதிரி உருவாக்கணும் ட்விஸ்ட் அப்படின்னா இந்த கதைக்கு அப்புறம் இது என்ன வருது அப்படின்னு வந்து படிக்க படிக்க படிக்க அவங்களுக்கு வந்து உள்ள வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி க்யூராசிட்டியோட வச்சுக்கணும் எதுவுமே ஸ்டார்ட்டிங்கே இது தான் கான்செப்ட்டுங்குற மாதிரியே சொல்லக்கூடாது சமூகம் மற்றும் மனிதர்கள் பற்றி உண்மையான விஷயங்கள் எழுதிருக்கல ஆனால் உண்மையான விஷயங்கள் நடுவில் கதைக்குள்ள இன் இன்க்ளூட் பண்ணணும் ஏன் அப்டின்னா வெறும் கதை படிக்கிறது வந்து இது அவங்க கற்பனையை வச்சே எழுதிருக்காங்க அப்படின்னு தோணாமல் ஓ ரியல் லைஃப்பையும் ஒப்பிடுறாங்க அதாவது ஒரு ரியல் லைஃப்போட கதையும் இதுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி அவங்க படிக்கிறப்போ இது நம்மளோட ரியல் லைஃப்லையும் இப்படி நடந்தால் இப்படிலாம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தாட் வர மாதிரி அவங்க ரியல் லைஃப்க்குள்ள போய் எழுதணும் அப்போது தான் வந்து கதை படிக்கவும் நல்லா இருக்கும் அதை இன்னொருத்தவங்கக்கிட்ட அவங்க போய் ஷேர் பண்ணுற அப்பயும் நம்மளோடய கதையோடய கான்செப்ட்டும் நல்லா நல்ல விதமாக இருந்தால் மட்டுந்தான் இப்படி ஷேர் பண்ணுவாங்கள் இல்லைன்னா இது ஒரு சும்மா கதைன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அப்போது உண்மையான சம்பவங்களையுமே வந்து கற்பனையாக சுவாரஸ்யமாகவும் கலந்து எழுதணும் அதுக்கு வந்து என்ன செயல்முறை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கதையோடய கான்செப்ட்டை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து எப்படி ரியலிஸ்ட்டிக்காக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அதுக்கான கதாபாத்திரங்கள் பேரை வந்து சுவாரஸ்யமாக உருவாக்கணும் உருவாக்குனதுக்கு அப்புறம் எந்த கதாபாத்திரத்தையும் ரொம்ப பேட் இம்ப்ரெஷனாக கொண்டு போகாமல் எல்லாம் எல்லா கதாபாத்திரத்துக்கும் ஒரு சி சிறு சிறு குட் விஷயம் அதாவது நல்ல எண்ணெங்கள் இருக்க மாதிரி வச்சி கெட்ட கதாபாத்திரமாக பேட் இம்ப்ரெஷன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அவங்க பண்ணுன நல்லதையும் எடுத்துக்காட்டி இவங்க இதனால தான் இப்படி மாறுனாங்க அந்த மாதிரி வந்து அவங்க மேலே பேட் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாமல் ஒரு கதையை வந்து நம்ம உருவாக்கி அதை எழுதும் போது படிக்கிறவங்களுக்கு வந்து அது தப்பாகவும் தோணாமால் கரெக்டாகவும் தோணாமால் எது கரெக்டோ எது நியாயமோ அத சிந்திக்கிற மாதிரி நம்மளே இது பண்ணணும்